நீரிழிவு நோய் பத்தி பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு நோய்ன்னு அப்படி சொல்லெலாம் நீர் நீரிழிவு நோய்க்கு நிறைய நாட்டு மருந்துகள் எடுத்துக்கிறாங்க அதில் வீட்டு வைத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப மெயினாக இருக்கிறது ஆவாரம் பூ தான் ஆவாரம்பூவை நல்லா வெயிலில் காய போட்டு அதை பொடியாக்கி டீ போட்டு குடுக்கிறதும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிடுவாங்க அதை தவிர பார்த்தீங்கன்னா நிறைய ராகி எடுத்துப்பாங்க மாவுசத்து இருக்கிற பொருளெலாம் ந குறைச்சிட்டு ராகி அந்த மாதிரி ஏதாவது தானியங்கள் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க பூமிக்கடியில் விளஞ்ச எல்லாத்துலையுமே சுகர் கன்டென்ட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால அதை தவிர்க்கிறது இந்த மாதிரி விஷியங்களை வந்து கிராமப்புறத்தில் மட்டும் இல்லை நகரப்புறத்துலேயும் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க